எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்க ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருக்கும் அதுவும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்னா ரொம்ப பிடிக்கும் அது எல்லா எல்லா நியூஸ் பேப்பரும் வாங்கி பார்ப்பேன் அதில் நல்லது கெட்டதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பார்த்துட்டுருக்கேன் மழை வந்து சென்னையில் ரொம்ப பேய்யுதுன்றதுனால பார்த்து தெரிஞ்சிக்கிட்டு அறிமு கிக்கிறேன் ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன இப்போ என்னன்ன பண்ணுறாங்க என்னன்ன போர்ட்ஸ் விளாடுறாங்க அதெல்லாம் பார்ப்பேன் அதுவும் கபடி இப்போ போய்ட்டிருக்கனால கபடி கொஞ்சம் ஆர்வமா இருக்கேன் அதில் என்ன எது வரும் எத்தினி பேர் விளாடுறாங்க என்ன யார் யார் விளாடுறாங்கன்னு பாக்குவேன்